பைக்ல போகும்போது என்ன ஜாக்கெட்டு நி க்ளவுஸு முட்டிக்கு போடுவோம்ல அது கால் முட்டி கை முட்டி ரெண்டுக்குமே பேடு ஹெல்மெட்டு ஷூ எல்லாத்தையும் போட்டு சேஃபாக போவேன் வேற என்ன பண்ணுவேன் பைக்கு ரிப்பேர் ஆயிரும் அடிக்கடி பைக்கு ரிப்பேர் ஆகும்போகும்போது நான் எப்போவும் கும்பலாகதான் போவேன் ஒரு வாட்டி அப்படி தான் பைக்கு ரிப்பேர் ஆயிப்போய்ட்டு பஞ்சர் ஆகிட்டு அப்புறம் பசங்களை பைக் எடுத்தார சொல்லி அதில் ரெண்டு பேர் ஏத்திக்கிட்டு ட்யூப்ளஸ் டயர் தான் என்னது டோ பண்ணிட்டு போய்ட்டோம் ஒராளை மட்டும் என் வண்டியில வச்சு டோ பண்ணிட்டு போய்ட்டு பக்கத்திலயே ஒரு ரெண்டு கிலோமீட்டருல இருந்துச்சு இது ஷாப்பு அங்கே போய்ட்டு பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வந்தாச்சு அப்படி சப்போஸ் நீங்கள் தனியாக போனீங்கன்னால் உங்களால் முடிஞ்சளவு அதில் என்னென்ன பார்க்கணும் இப்போ பைக்ல ட்யூப்ளஸ் டயர்னால் தள்ள முடிஞ்சால் தள்ளிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள ஒர்க்ஷாப் போகணும் இல்லாட்டி ஓட்டலாம் ட்யூப்ளஸ் டயரு ஓரளவு ஓட்டலாம் அப்படியே நீங்கள் ஓட்டிட்டுப் போகலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டுப் போனோம் நான் போன பைக்கெல்லாம் காசு கொஞ்சம் காஸ்ட்லி ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு மூணு லட்சரூபா வரும் அதை எடுத்துகிட்டுப் போயிட்டு யப்பா படாத பாடு பட்டு போய்ட்டேன் அதை டோவும் பண்ணமுடில பசங்களால் பண்ணிவிட்டாய்ங்க